இப்போ தமிழை பற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறையா பொய் தகவலை சொல்கிறாங்க ஏன்னா மற்ற மொழியிலேந்து வந்தது தான் தமிழு அப்படின்னு ஆனால் இந்த தமிழ் மொழியிலேந்து போனது தான் மற்ற மலையாளம் கன்னடம் தெலுங்காகட்டும் மற்ற எல்லாம் வந்து தமிழ் மொழியிலேந்து போனது இப்போ தமிழ் மொழியில் வந்து தாய்லாண்டுக்கே இப்போ கொரியன் இருக்குன்னு வச்சிகோங்களேன் அந்த கொரியனுக்கே வந்து அம்மா அப்பா இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது அவங்க அதெலாம் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்லேந்து தான் இதெலாம் போயிருக்கு தமிழ் தான் வந்து அதுக்கு ஒரு மூத்த மொழி தமிழ் மொழி தான் தமிழ் மொழியிலேந்து தான் எல்லாம் போயிருக்கு